இப்போ நெகட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ்னு பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஆன்லைனில் ஒரு டிவி ஆர்டர் பண்ணியிருந்தேன் சரி நல்லாயிருக்கும்னு நினச்சி ஆர்டர் பண்ணேன் அது ஒரு செவென் டேஸில் வந்துச்சு செவென் டேஸில் வந்து அதை நாங்கள் செக் பண்ணி பார்த்தோம் உள்ளே ஒரு கிராக்கு அப்படியே கிராஸ்ஸாக தெறிச்சிருந்துச்சு என்னடா இது இப்படி தெறிச்சிருக்கேன்னு நினச்சிட்டு அவங்களுக்கு ஃபோன் பண்ணி என்ன சார் இந்தமாதிரி டிவி வந்துருக்குது ஆனால் அதில் உடஞ்சிருக்கு கண்ணாடி மேல் உள்ளே கிளாஸு அப்படினோம் இல்லை சார் நாங்கள் நல்லா பேக் பண்ணி தான் அனுப்பினோம் அப்படினாங்க இல்லை சார் நீங்கள் நீங்கள் கொடுத்துட்டு போனாங்க உங்கள் ஆளுங்க நான் பிரித்துதான் பார்த்தேன் ஆனால் அதில் உடஞ்சி தான் இருந்துச்சு அப்படின்னு சொன்னோம் அவங்க ஏற்றுக்கல ஃபர்ஸ்ட்டு அதுக்கப்புறம் அவங்க ஹெட்குவாட்டர்ஸ்க்கு ஃபோன் பண்ணி நாங்கள் சொன்னோம் இந்தமாதிரின்ட்டு சரி மேடம் அப்படின்னு சொல்லி அவங்க மாற்றிக்குறதா சொன்னாங்க மாற்றிக்குறன்னு சொல்லிவிட்டு அப்புறம் ஒரு அதுலேருந்து ஒரு நாலஞ்சு நாள் கழித்து தான் அவங்க வந்து எடுத்துகிட்டு போனாங்க அப்புறம் வேறே டிவியை கொடுத்துட்டு தான் எடுத்துகிட்டு போனாங்க இருந்தாலும் நம்ம ஆர்டர் பண்ணடிவி கிடைக்கல எனக்கு வேறே டிவி தான் இது பண்ணாங்க அதனால் நான் வேணான்னு சொல்லிட்டோம் அந்த டிவியை சரி நம்ம பக்கத்தில் போய் இங்கே எங்கேயாச்சும் வாங்கிக்கலாம் அப்படின்னு அதனால் ஆர்டரை நம்ம இங்கேன்னா இப்போ ஒரு ஷோரூம் போனோம்னால் பார்த்து வாங்குனோம்னால் நமக்கு எல்லாமே கேரண்ட்டியோடு நல்லா இது பண்ணுவாங்க போட்டுக்காமிப்பாங்க எல்லாம் பண்ணுவாங்க ஆனால் ஆன்லைனில் அப்படி கிடையாது அங்கேயிருந்து அனுப்பிவிடுவாங்க எதாச்சம் ஃபால்ட்டு இருந்ததுனா திருப்பி அது வேஸ்ட்டு தான் நமக்கு அதனால் சின்ன சின்ன பொருள்லாம் ஆர்டர் பண்ணிவிட்டு போயிடலாம் இந்தமாதிரி எலக்ட்ரிக்கல் ஐட்டம்ஸ்லாம் மேக்ஸிமம் நம்ம ஆர்டர் பண்ணக்கூடாது இப்போ ஏன் இது பார்த்தீங்கன்னா இது ஒரு நெகட்டிவான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு அதுக்கப்புறம் நான் எலக்ட்ரிக்கல் ஐட்டமே நான் ஆர்டர் பண்றதில்லை எல்லாமே போய் கடையில் தான் நான் வாங்கிடுறது